இப்போ படிக்கிற பசங்களுக்கு பார்த்திங்னா மெயினாக எங்ஸ்ட்டரஸ் காலேஜ் ஸ்டுடென்ட்ஸ்க்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இந்த இதில் வந்திருக்கு நம்ம இதில் நம்ம என்னோடைய உலகத்தில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சையின்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து இட்ஸ் பிளேஸ் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ அவங்க வந்து ஸ்கூல் சாரீ காலேஜ் படிக்கபோதே வந்து அவங்க சப்ஜெக்ட் ஓரியண்ட்டடாக படி கண்டிப்பாக இதுவும் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும் மெயினாக கம்பியூட்டர் சைன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சைன்ஸ் எல்லாம் அது ஓரியண்ட்டடாக படிக்கிற ஸ்டூடென்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் ஐ மீன்ஸ் சிலபஸ்ல அதை தாண்டி அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக பிராக்டிக்கலாக ஹேண்ட் சௌண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நாங்கள் தனியாக க க கற்றுக்கணும் ஐ மீன் நிறைய தனியாக ஒரு கோர்ஸஸ் எல்லாம் இருக்கும் ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது ஹேண்ட் சௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த அந்த கோர்ஸஸ் இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் இந்த கரெண்ட் படி பார்த்தம்னா கரெண்ட்லி தீஸ் டெக்னாலஜிஸ் மெயின்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சைன்ஸ் சேட் ஜிபிடி அந்த இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது ஸோ நீங்கள் இப்போவே காலேஜ்ல நீங்கள் அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா அதில் ஓட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு வச்சிட்டிங்னா நீங்கள் ஒரு ஜாப் போகபோது உங்களோடய ப்ரொஃபைல்ல வந்து இது ஒரு வேல்யூ வந்து பயங்கரமாக ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஸோ இஃப் பிகினிங் இஸ் குட் மீன்ஸ் எவிரிதிங் வில் பீ குட் ஸோ நல்ல கேரியர் ஸ்டார்ட் பண்ணபோது உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் ஒரு கேரியர் குரோத் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அங்கே போய் நீங்கள் பிராக்டிக்கலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு உன்னோடைய நாலேஜ் வந்து இன்னும் ஆட் ஆகி உங் கண்டிப்பாக அதில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங் ஆவிங்க ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற எங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல டெக்னாலஜிஸ் அப்டேட்டட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது நல்லது